அர்ச்சனா ஹோட்டலுங்களா என் பேர் சக்திக்குமார் டூ ஹார்ஸ் முன்னாடி தான் நான் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டிருந்தேன் இப்பதான் டெலிவரி பாய் வந்து ஒரு பத்து பார்சல் நாங்கள் ஆர்டர் பண்ணிருந்தோம் கொடுத்துட்டுப் போனாங்க நாங்க வந்து பிரியாணி பார்சல் பிரித்து பார்க்கும்போது பார்த்திங்கனா அந்த சாப்பாட்டில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சி ஆமாம் சார் உங்க கடையிலர்ந்து வந்ததுதான் சார் அந்த பிரியாணி கடை பிரித்து பார்க்கும்போது பார்த்தினா ஒரு மாதிரியா ஸ்மெல் வந்துச்சா உங்கள் சாப்பாடு தரம் நல்லா இருக்குனு சொல்லிட்டுதான் சார் நான் உங்கள் கடையில் ஆர்டர் பண்ணறோம் இல்லை சார் உண்மையாகவே அது வந்து பார்த்தீங்கனா ஒரு மாதிரி ஸ்மெல்தான் வருது நாங்களும் செக் பண்ணிட்டோம் உங்கள் கடையில் நல்லா இருக்குனு சொல்லிட்டுதான் நாங்க வாங்கறோம் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணாதீங்க தயவுசெய்து உங்க கடையில் இருக்கிற தரத்துனாலதான் நீங்கள் பாரம்பரியமாக இந்த மாதிரி ஃபுட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டுதான் நாங்கள் உங்கள் கடையில் வாங்கறோம் இல்லை இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க இல்லை உங்கள் கடையிலேனு வந்ததா சார் நாங்கள் சொல்றோம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி இது மறுபடியும் இந்த மாதிரி நாங்க ஆர்டர் பண்ணும்போது சாப்பாடு வந்துச்சுனா நாங்கள் வந்து ஃபுட் கார்ப்பரேஷன்தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் சொல்வோம் ஓகே சார் இதுக்கப்புறம் இது மாதிரி இல்லாமல் பார்த்துக்குங்க ஏன்னா இப்ப நாங்கள் வந்து யங்கா இருக்கிறதுனால நாங்கள் சாப்பிட்டு இது வந்து நாங்க சாப்பிட்ருவோனு வச்சிக்குங்க வயசானவங்க யாருனா சாப்பிட்டாங்கனா ஃபுட் பாய்சன்தானே ஆகும் ஆமாங்க சார் இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணாதீங்க பார்த்து பண்ணுங்க ஓகே சார் ஏனா ஃபுட் இப்போது வந்து ரீஃபண்ட் பண்ண முடியுமா அமோன்ட்டு ஏன்னா எங்களுக்கு வேண்டாம் ஃபுட் வேணாம் நாங்கள் வந்து அமோன்ட் திருப்பி வாங்கிக்கிறோம் பண்ணிக்கலாமா சார் ஓகே சார் இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணாதீங்க தேங்க்யூ சார்